ஆ எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு மன்த்து மேரேஜ்ஜு மேம் அதனால் வந்து எனக்கு யுனிக்யூ ஜுவல்லரி பேங்கிள்ஸ்ஸெலாம் காமிங்க ஆ எஸ் ரொம்ப வெல் சொல்லுங்க இது ஒரு அரக்கு மாதிரியான கலர் மேடம் ஆ ஜுவல்லரி காமிங்க மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேடம் காமிங்க இப்போ இது வந்து ரவுண்டு ஆ சொல்லுங்க மேடம்

ஓகே மேடம் ஆ ஓகே மேம் ஓகே மேடம் இப்போ ஓகே மேடம் இப்போ இந்த ப்ரைடல் ஸாரீக்கு மாங்காய் டிசைனில் ஜுவல்லரீஸ்ஸெலாம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க என்னோடய ரிலேட்டிவ் அது ஆ எஸ் மேடம் ஆ எஸ் மேடம் ம் எடுத்துதாங்க மேடம் ஆ இது நல்லா இருக்குது மேடம் இந்த செட்டேயே கொடுத்துருங்க ப்ரைஸ் எவ்வளோ மேடம் வரும் ஓகே மேடம் ஓகே மேடம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தமாதிரிதான் எதிர்பார்த்தேன் ப்ரைஸ் எவ்வளோ மேடம் வரும் இதுக்கு ஓகே மேடம் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன் மேடம் ஜிபே இருக்கா மேடம் உங்கள் கிட்டே ஓகே மேடம்

ஓகே மேடம் ப்ரைஸ்ஸு ஜிபே ஃபோன்பே வச்சுருக்கீங்களா மேடம் சரி நான் பே பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்கிறேன் மேடம் ஆ ஓகே மேம் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் ஆ ஆ வந்திருச்சா பாருங்க மேடம் ஆ ஓகே தேங்க்ஸ் மேடம்